நான் வந்து பேஸ்கெட் பால் விளாட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறையா கேம்ஸுடைய நியூஸெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் அதில் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எங்களுக்கு இந்த ஊக்குவிக்கிறதாக பார்த்தீங்கன்னா கேம்ஸ்சில் நிறையா வந்து வேலைக்கான கோட்டா படிப்புக்கான கோட்டாயெல்லாம் கொடுக்குறாங்க அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பிளஸ் வந்து எங்களுக்கு வந்து நிறையா உதவியாகவும் இருக்குது நிறையா சேஞ்சஸ் நிறையா முன்னேற்றம் விளையாட்றவங்களுக்குன்னு தரை தனியாக வந்து அமௌண்டெல்லாம் ஒதுக்கி அவங்கள ஊக்குவிற்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு செலவு படிப்புக்கு இந்த மாதிரி நிறையா வந்து ஸ்கீம்ஸெல்லாம் கொண்டாந்திருக்காங்க அதெல்லாம் நான் வந்து இப்போதான் பார்க்க ஆரம்பிச்சுருக்கேன் நான் வந்து விளையாட ஆரம்பித்தோன்னே தான் என்னென்ன கிடைக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சுருக்கேன் ரொம்ப உதவியாகவும் இருக்குது